நான் முதல் முறையா சமைச்சது வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா வந்து இது தான் அப்படி தான் செய்யணும்னு சொன்னாங்க அதை நாங்கள் வந்து ஒரு நோட் எடுத்து அதில் நான் எழுதிக்கிட்டேன் ஃபர்ஸ்டு வந்து தண்ணி ஊற்றி பா கொண் ஒரு சட்டியில் வந்து வைக்க சொன்னாங்க அடுப்பில் அப்புறோம் வந்து அதை வெ பருப்பு ப கொதித்த அப்புறோம் பருப்பு போட சொன்னாங்க அதுக்கு வெந்ததுக்கப்புறோம் அதில் மஞ்சள் தூள் எண்ணெய் இதெல்லாம் போட்டு வேக வைக்க சொன்னாங்க வேக வைச்சதுக்கப்பறோம் எடுத்து தண்ணியை வந்து வடிகட்டிவிட்டு கடைஞ்சி எடுத்து தனியாக வெச்சுக்கோமா அப்படினு சொன்னாங்க அதுக்கப்புறோம் வந்து கடாயை வைக்க சொன்னாங்க சட்டி எடுத்து வைக்க சொன்னாங்க வெச்சுட்டு எண்ணெய் இந்த அளவு தான் எண்ணெய் ஊற்றணுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறோம் கொஞ்சமாக கடுகு போடு வெங்காயம் தக்காளியெலாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இது மாதிரி அரிஞ்சு வெச்சுக்கோ வெச்சுக்கிட்டு நீங்கள் வந் போடுங்கனு சொன்னாங்க காய் ஏதாவது ஒரு காய் எதை காய் முருங்கைக்கா கத்திரிக்காய் ஏதாவது காய் இருந்துச்சுனா அது தனியாக அரிஞ்சு அலசி எடுத்து வெச்சுக்கோனு சொன்னாங்க அதே வந்து ஆ அதெல்லாம் எடுத்து வைச்சதுக்கப்பறோம் கடைஞ்சி வைச்ச பருப்பெல்லாம் தனியாக வைச்சுக்கணும் சட்டி வெச்சு அடுப்பில் அடுப்பில் வந்து சட்டியை வைக்கணும் வெச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு போட்டு த வெங் த வெங்காயம் போட்டு வதக்கி விட சொன்னாங்க அப்புறோம் தக்காளி தக்காளி போட்டு வதக்கிட்டு காயை போட்டு அது நல்லா வதங்கணும் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா வதக்க சொன்னாங்க ஃபுல்லாக நல்லா வதக்குனதுக்கப்பறோம் காய் போட சொன்னாங்க காயை போட்டு வதக்கிட்டு அதுக்கு ஆ அந் வதங்குற ஸ்பீட்லேயே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் மிளகாய் தூள் இதெல்லாம் மிளகாத்தூள் சாம்பார் பொடி இது அப்போ வந்து சாம்பார் பொடி கிடையாது நான் கற்றுக்கிட்டப்ப மிளகாத்தூள் ஒன்று அம்மா அரைத்து வெச்சுருப்பாங்க அது தான் ஒரு ஸ்பூனு இல்லைனா ரெண்டு ஸ்பூனு ஒரு அளவு சொல்லுவாங்க அந்தளவு தான் நான் அங்கே போட போட்டேன் அதையே நான் நோட்டில் எழுதி வெச்சுக்கிட்டேன் நோட்டில் வந்து இந்தளவு அம்மா சொன்னாங்கனால் எ பருப்பு இவ்வளோ எண்ணெய் இவ்வளோ கடுகு இவ்வளோ சீரகம் இவ்வளோ இது மாதிரிலாம் எழுதி வெச்சுகிட்டேன் எழுதி வெச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அத ஒரு நாள் தனியாக செஞ்சேன் அவங்க சொல்ல சொன்னது அப்படியே நான் நோட் புக்கில் எழுதி வெச்சுக்கிட்டு ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன் ஃபர்ஸ்டு அவங்க சொன்ன மாதிரி சமைச்சுருந்தேன் புளி கொஞ்சம் சேர்த்து புளி கரைத்து ஊற்ற சொல்லுவாங்க கொஞ்சோண்டு இந்த இந்த ஒரு அளவு சொல்லுவாங்க நான் அந்த அதே மாதிரி அளவு வெச்சு கரைத்து ஊற்றினேன் ஆனால் சமைத்து மூ ஃபர்ஸ்ட் நாள் சமைச்சாச்சி சமைச்சிட்டு அப்புறம் வந்து அம்மாகிட்ட கொடுத்தோம் அம்மா வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க இதில் உப்பு வந்து கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் காரம் வந்து காரமும் அதிகமாக இருக்குது ஆனால் கொஞ்சோண்டு குறைக்கணும் அப்படினு சொன்னாங்க அப்புறோம் புளி வந்து இந்த அளவு தான் நீ போடணும் நிறையா போட்டால் சாம்பார் நல்லாயிருக்காது இது மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த இடத்துல இப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ சாம்பார் வெச்சிங்கனால் இந்த அளவுக்கு போட்டால் மட்டும் தான் அது நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நீ போட்டால் அது நல்லாயிருக்காது அப்படினு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்டு பர்ஸ்டு பர்ஸ்டு சமைச்சது அவங்க தான் வீட்டில் சமைத்தோம் அவங்க தான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த குறைகள்லாம் சொன்னாங்க அதை வந்து நான் திருத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் மேரேஜ்ஜூக்கப்புறம் அதை வெச்சு இங்கே வந்து நிறையா விஷயங்கள் நிறையா சமைக்கிறதில் வெச்சு கற்றுக்கிட்டோம் ஏன்னால் பக்கத்தில் இருக்காங்க இப்போ என்ன மாதிரினா என்னோட எங்கள் வீட்டுகாரரோட அண்ணன் ஃவைப்பு இது மாதிரிலாம் இருக்காங்க அவங்க சமைக்கிறதை பார்த்து இன்னும் நிறையா அவங்க அம்மா சமைச்சத்துக்கும் இவங்க கொஞ்சம் சமை இவங்க இன்னும் எஸ்க்ட்ரா சமைக்கிறதையும் பார்த்து இன்னும் தெரிஞ்சுகிட்டேன் ஃபர்ஸ்டு சமைச்சது அது தான் அம்மா சொல்லிக்கொடுத்து நோட் புக்கில் எழுதி வெச்சு சமைத்தோம் சாம்பார் வைச்சேன் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் வெச்சு சாதம் வடிக்க சாதம் வடித்ததுலையுமே கொஞ்சம் குலைய விட்டாச்சி அந்த சாதத்தில் வந்து குலைஞ்சி போச்சு குலைஞ்சி போய் வடிச்சாச்சு அதை வந்து இதையும் அம்மா சொன்னாங்க இது மாதிரி தான் அது தித்திக்கணும் இப்படி இப்படி வந்து கொஞ்சம் சா கரெக்டான பதத்தில் எடுத்து கரண்டியில் எடுத்து வடிக்கணும் கரண்டிலேருந்து எடுத்து சாதத்தை பா பார்க்கணும் இந்த பதத்தில் மட்டும் தான் வடிக்கணும் அப்படினு சொன்னாங்க சொல்லிவிட்டாங்க அதே அதே வந்து அப்போ கற்றுகிட்ட விஷயம் தான் அது ஃபர்ஸ்டு பர்ஸ்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தும் மேரேஜ் ஆகியும் ஃபர்ஸ்டு சமைத்தோம் காரம் அதே அள அதே அளவில் கொஞ்சம் ஓகே ஓரளவுக்கு வந்துடுச்சி கொஞ்சம் காரம் போட்டுவிட்டேன் ஆனால் இங்கே ஃபர்ஸ்டு சமைத்ததுமே மேரேஜ் ஆகி வந்து சமைத்தோம் சமைச்சத்துலையும் ரசம் ரசம் வைக்கிறப்ப அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே தான் வைச்சோம் கொஞ்சம் மிளகாய் வந்து ரசத்துக்கு வந்து புளி புளி வந்து போட் புளி ஒரு உருண்டை எடுத்து போட்டு அதை கரைச்சி தக்காளியும் அதை சேர்த்து போட்டு கரைப்பாங்க மிளகா வரமிளகா ரெண்டையும் போட்டு கரைப்பாங்க வரமிளகா வந்து நாலு போட வேண்டிய இடத்துல ரெண்டு போட்டால் தான் அந்த காரம் கரெக்ட்டாக இருக்கும் அதை நான் என்ன பண்ணிவிட்டேன் நாலு போட்டுவிட்டேன் தெரியாமல் அது வந்து கரைத்து புளி மிளகா தக்காளி இதெல்லாம் நல்லா கரைத்து வெச்சுக்கிட்டு அந்த பக்கம் எடுத்து வெச்சிக்குவோம் எடுத்து வெச்சுட்டு அப்புறம் தான் சீரகம் பெருஞ்சீர பெருங்காய தூள் இது பெருங்காய தூள் பெருங்காய தூள் போட்டுவிட்டு உப்பு பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலையெலாம் போட்டு வெச்சாச்சு வெச்சு இங்கேயும் அதே ஃபர்ஸ்டு சமையல் இங்கே மேரேஜ்ஜுக்கப்புறோம் ஃபர்ஸ்டு சமையல் கொஞ்சம் உரப்பா இருந்திச்சுனு சொன்னாங்க அதுக்கப்புறம் போக போக ஓகே நார்மலாக எப்போதும் அவங்க எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி அவங்க அண்ணன் அவங்க வீட்டில் எங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறோம் அவங்க அண்ணன் ஃவைப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன் அவங்க பண்ணுற மாதிரி பிரியாணி சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் தக்காளி சாதம் தயிர் சாதம் இது மாதிரி லெமன் சாதம் புளி சாதம் எந்த சாதம் வேணுமோ அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அது அப்படியே நான் பார்ப்பேன் பார்த்துட்டு அதே மாதிரி செய்ய ஆரம்பித்தேன் ஒரு அளவுக்கு சமைக்க தெரியும் நான் நான் சமைச்சிருக்கேன் சமைச்சதும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்ருக்கோம் அது மாதிரிலாம் தெரியும் நான் சமைச்சத வந்து யார் சாப்பிட்டாங்கனா அங்கே அப்போ வந்து அம்மா சாப்பிட்டாங்க இங்கே வந்து எங்கள் மாமனார் வீட்டில் மாமனார் சாப்பிட்டாரு மாமனார் சாப்பிட்டு மாமியார் எல்லாேருமே சாப்பிட்டாங்க ஆனால் மாமனார் மட்டும் தான் சொன்னார் இது மாதிரி வந்து காரம் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது மா அப்படினு சொன்னார் அது தான் நான் இந்த தெரிந்த நண்பரை அழைத்து நாங்கள் பண்ணுணது மற்றப்படி சமைக்க தெரியும்